வீட்டில் நம்ம எல்பிஜி சிலிண்டரை பயன்படுத்தும் போது என்ன வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சிலிண்டர் மாற்றும் போது நம்ம அந்த மேலே இருக்கிற ஸ்டவ்வெயும் ஆஃப் பண்ணியிருக்கணும் அதுக்கு அப்புறம் சிலிண்டரை வந்து எந்த டைப்பில் நம்ம மாற்றணும் அந்த அது பேர் என்ன அந்த அடாப்டர் கேஸோட அடாப்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணும் அதுக்கு அப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிணோம்னா எந்த இதுவும் ஆகாது அதுக்கப்புறம் அது முன்னெச்சரிக்கையாக வந்து குழந்தைங்கள யாரையும் விடக் கூடாது அப்புறம் அது நம்ம குழந்தைங்க யாரையும் விடக்கூடாது விடாமல் பார்த்துக்கணும் அப்புறம் நம்ம மாட்டும் போது ரொம்ப கேர்ஃபுலாக மாட்டணும் அந்த இந்த டைப்பில் மாட்டணும் சப்போஸ் மாற்றும் போது எதாவது டிஃபிகல்டி ஆகிடுச்சினா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாகிடும் நம்ம சிலிண்டரை நம்ம ரொம்ப கஷ் டேமேஜ் ஆகிடுச்சினா நம்மளுக்கு ரொம்ப கவலையாகிடும் பிகாஸ் ஒவ்வொரு இதுவும் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்து செய்யணும் அதுக்கப்புறம் வேறு என்ன சிலிண்டர் யூஸ் பண்ணிணது இப்போ எல்லா வீட்டிலயும் சிலிண்டர் வந்துடுச்சு சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அதில் நாலஞ்சு பாய்ண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணணும் செகண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணணும் தேர்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு பார்த்துட்டு நம்ம பண்ணணும் மூணாவது வந்து நம்ம கேஸ் யூஸ் பண்ணிவிட்ட பிறகு ஆஃப் பண்ணி வைக்கணும் இதுதான்